எனக்கு செடி வளர்க்குறனா ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் வீட்டை சுற்றி உள்ள இடத்துல எல்லாத்துலேயும் பூச்செடிகள் நிறையா வச்சிருக்கிறோம் மாடிலேயும் பூச்செடிகள் நிறைய வச்சிருக்கோம் காய்கறி தோட்டம் நிறையா நாங்கள் வச்சிருக்கிறோம் அதுக்கு வந்து எப்படின்னு சொன்னா மண்வெட்டி யூஸ் பண்ணுறோம் அந்த கரண்டி மாதிரி இருக்கிற அதை வச்சு மண்ணைத் தோண்டிவிட்டு களச்சி விட்றதுக்குலாம் அதை யூஸ் பண்ணுறோம் நாங்கள் செடி வைக்கிறதுக்கு வந்து மண்புழு உரங்கள் தான் பஞ்சாயத்து போர்ட்லேருந்து ஆஃபீஸ்லேந்து வாங்கிட்டு வந்து மண்ணோடய சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அதில் தான் பூக்களை ஃபுல்லும் வச்சிருக்கிறோம் பூச்செடியும் சரி காய்கறிகளும் செடி எல்லா செடிகளையும் வச்சிருக்கோம் மாடியில் வச்சிருக்க செடிகள் எல்லாம் தொட்டியில் வச்சிருக்கிறோம் அதுலேயும் மண்புழு உரங்களையும் மணலும் சேர்ந்து மறுபடியும் கொக்கோ பிட்ஸ்லாம் வாங்கி தான் ஆன்லைனில் ஆர்ட்ரு போட்டு வாங்கி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம் அது மாரி காய்கறி செடி இதில் கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடி தக்காளி செடி இதெலாம் எங்கள் வீட்டில் மாடித் தோட்டத்தில் நாங்கள் வச்சிருக்கோம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு உண்டான காய்கறிகள் வந்து எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அதே மாதிரி மூலிகைச் செடிகளும் நாங்கள் எங்கள் வீட்டு மாடித் தோட்டத்தில் வச்சிருக்கிறோம் என்ன செடினு கேட்டால் கண்டங்கத்திரிச்செடி தூதுவளைச்செடி ஓமவல்லிச் செடி துளசி கற்றாலை இந்த மாதிரி மூலிகை செடிகளும் இருக்குது மறுபடி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சில செடிகளும் நாங்கள் வச்சிருக்கோம் அது என்னென்னு கேட்டால் தொட்டால் சுனிய சுருங்கி அந்த செடி இருக்குது மறுபடியும் மல்லிகைப்பூ செடி பிச்சிப்பூச்செடி பன்னீர் ரோஸ் செடி அந்த மாதிரி செடிகளும் வச்சிருக்கோம் சங்கு புஷ்பத்துலேயே ரெண்டு கலர் வச்சிருக்கிறோம் மஞ்சள் கலர் பூச்செடியும் வச்சிருக்கிறோம் ப்ளு கலர்லேயும் நாங்கள் வச்சிருக்கிறோம் பார்த்துக்கோங்க ஆனால் அந்த பூக்களுக்கெல்லாம் உரமா எதை கொடுக்குறோம்னா வீட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய காய்கறி கழிவுகள் அரிசி களைஞ்ச தண்ணி மா அதுகளை வந்து செடிகளுக்கு நாங்கள் கொடுப்போம் அதே மாதிரி பழங்கள் சாப்பிட்டோம்னா அந்த வாழைப் பழத் தோலிகளை எல்லாத்தையும் காயவச்சு அதையும் நாங்கள் வந்து செடிக்கு உரமா தருவோம் மறுபடியும் நாங்கள் முட்டத்தோடுகள்லாம் சேர்த்து வச்சி அதையும் காயவச்சு பொடி பண்ணி அதையும் உரமா வந்து இந்த கரண்டியை வச்சு கிளச்சிட்டு செடி மொட்டுக்கு உள்ள நாங்கள் போட்டு விடுவோம் அதே மாரி ஒவ்வொர் நாளும் எந்திரிச்சு செடியை பார்க்கும் போது அதில் ஒரு சின்ன தளிர் வந்துருந்தா அதை பார்க்கும் போது எங்களுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோசமாக இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கு கூடியமானமட்டுக்கும் பூ வந்து நிறைய பூக்கும் எங்க பா என் பொண்ணுக்கு தலையில் வச்சது போக அவளோடைய ஃப்ரண்ட்ஸுக்கும் நிறைய கட்டி கொடுத்து விடுவோம் அதே மாதிரி கோவிலுக்கு போனாலும் கோவிலுக்கு போய் அந்த பூக்களையும் நாங்கள் கொடுப்போம் எங்கள் வீட்லேயும் பூஜை ரூமுக்கு தேவையான பூக்கள் எல்லாம் எங்கள் வீட்டு மாடித் தோட்டத்துலேருந்தே நாங்கள் எடுத்துக்கிடுவோம் ஏன்னா மல்லிகைப்பூ இருக்குது பிச்சிப்பூ கொடி இருக்குது செம்பருத்திப் பூ இருக்குது சங்கு புஷ்பம் இருக்குது அது அந்த செடி என்னது ஞாபகம் வரமாட்டிக்கே அந்தப் பூ பெயரு க்ரேந்தி க்ரேந்திப் பூவெலாம் அது இருக்குது அது போக பழங்கள் கொய்யாமரம் வச்சிருக்கிறோம் நாங்கள் எங்கள் வீட்டில் பின்னாடி முருங்கை மரம் வச்சிருக்கிறோம் கீரை வகைகளும் நாங்கள் வச்சிருக்கோம் பொன்னாங்கண்ணி கீரைகளில் அரைக்கீரைகளும் எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் போட்டுருக்கோம் அது அதுக்கு எல்லாம் மண்வெட்டி களகொத்தி அந்த மாதிரி இது தான் போடுறோம் தண்ணிக்கு வந்து ஓஸ் மூலிமா செடிக்கு நாங்கள் தண்ணி பாய்ச்சுறோம் எங்கள் வீட்டில் வரக்கூடிய காய்கறிக் கழிவுகள் சாப்பாடுலாம் மீதி மீந்துருச்சுன்னு சொன்னால் அது எல்லாம் உரமாக மக்க வச்சிதான் நாங்கள் அதை போடுவோம் அப்புறம் பழவகை பல தொலி அழுகுன பழங்கள் இருந்தாலும் அதைதான் நாங்கள் உரமா வந்து கொடுக்குறோம் அப்போப்ப மண்புழு உரமும் வந்து நாங்கள் வாங்கி செடிக்கு வந்து நாங்கள் தருவோம் அதே மாதிரி பூக்கள் எப்போதும் அளவுக்கு அதிகமாக பூத்தாலும் சரி காய்கறிகள் எங்கள் தேவைக்கு போக புடலங்காய்லாம் கொடியில் வந்து அளவுக்கு அதிகமா காய்ச்சிதுன்னா பக்கத்தில் எங்கள் சொந்தபந்தங்களுக்கும் நாங்கள் தருவோம்